நான் வந்து என்னோடய ஃபரெண்ட்ஸ் கூட வந்து ஐ மீன் டூருக்குப் போயிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களோடய ஃபேமிலினால் சம்மர் ஹாலிடேஸுக்கு வந்து நாங்கள் சென்னைக்குப் போவோம் ஏன்னால் அங்கே வந்து ரிலேவ்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்டே பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சுத் எங்கே சுற்றினாலும் திரும்ப மறுபடியும் ஈவினிங் வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்குப் போவோம் சென்னையில் வந்து நிறைய பிளேசஸ்ஸு வண்டலூர் ஜூவுக்கு மெரினா பீச்சு மகாபலிபுரம் பீச்சு ஒரு ஒரு நாளும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேனால் எங்கே போகலாம் சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து வீக் டேஸில் போகிற மாதிரி இருக்கோம் வீக் டேஸ் போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்காது அதுக்கப்புறம் மகாபலிபுரம் மெரினா பீச் அதெல்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கும் மகாபலி மகாபலிபுரத்தில் வந்து நிறைய சிற்பங்கள் எல்லாம் இருக்கும் அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னால் அது வந்து அந்தக் காலத்தில் செஞ்சதால் நமக்கு வந்து இப்போ பார்க்கும் போது புதுசாக இருக்கும் மெரினா பீச்சில் வந்து நிறைய தண்ணி நிறைய கூட்டமாக இருக்கும் ஈவினிங்கில் போகும் போது அந்த சில்லுனு காற்று நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வண்டலூர் ஜூவில் வந்து எல்லா அனிமல்ஸுமே இருக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு அனிமல்ஸ்லேயே ஒரு ஒரு வெரைட்டிஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்குப் போவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வ நான் வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் வெளியே உட்காந்துட்டு ஈவினிங்லனால் வெளியே உட்காந்துட்டு ஃபேமிலி கூட பேசுறது இல்லைனா ஏதாச்சும் மூவி பார்ப்போம் நைட்டில் அந்த மாதிரி நிறைய செய்வோம்